பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபத்ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு